எனக்கு வந்து படம் பார்க்குறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரஸ்ட் கிடையாது ஆனால் பாட்டு கேட்பேன் இருபத்திநாலு மணி நேரமும் பாட்டு கேட்க சொன்னால் நல்லா கேட்பேன் எனக்கு ஃபேவரட்டான சாங்கு அப்படின்னு எதையுமே நான் பார்க்கமாட்டேன் இருக்கவும் எடுத்துக்கவும் மாட்டேன் என்னென்ன சாங்கெலாம் பாக்குறேனோ அது எல்லாமே எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நான் ஒன் டைம் டூ டைம் கேட்பேன் அவ்வளோதான் படத்தில் வந்து நல்லா ஃபேமிலியாக ஃபேமிலி திரைப்படமாக என்ன படம் இருக்கோ மூவி இருக்கோ அதை பார்ப்பேன் அதுமாதிரி நல்லா இந்த பேய் படம் அதுமாதிரி நல்லா அதிரடியா இருக்கிற படமெல்லாம் நல்லா பார்ப்பேன் இப்போதைக்கு நான் வந்து எவ் அவ்வளவாக எதுவுமே நான் மூவியே புதுசாக வந்த எந்த மூவியுமே பார்க்கல சாங்குன்னு கேட்பேன் கேட்டம்னால் பிடிச்சிருக்கா ஒரு வாட்டி கேட்பேன் அவ்வளோதான் ஃபேவரட்டுன்னு எதையுமே வச்சிக்கலை ஆனால் பிடிச்ச நடிகர் வந்து எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் நடிகையில் சினேகா பிடிக்கும் விஜய் படங்கள் எதுவா இருந்தாலும் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதைமட்டும் விஜய் படம் எல்லாத்தையுமே பார்ப்பேன் கொஞ்ச நாளாக இப்போ அதுவும் பார்க்குறதில்ல நிறுத்திவிட்டேன் ஏன்னா நல்லா சாங் மட்டும்தான் நிறையா கேட்பேன் நிறையா சாங் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில இருபத்திநாலு மணி நேரமும் டிவி செல்லு செல்லு இருந்தாக்கூட அப்படி இப்படி ஏதாவது பார்ப்பேன் நியூஸ்ல பார்ப்பேன் செல்லில் கூட ஆனால் டிவியில இருபத்திநாலு மணி நேரமும் காலையில் எந்துரிச்சு டிவி போட்டு பாட்டு பாக் பாட்டு பார்க்க ஆரம்பிச்சேனால் நைட்டு முடிகிற வரைக்கும் பாட்டு மட்டும் தான் பார்ப்பேன் இடையில எப்போயாவது நடுவில் நடுவில் கொஞ்சம் சீரியல் பார்ப்பேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு பாட்டு மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் மூவியில விஜய் மூவி மட்டும் நிறையா பார்ப்பேன் அவ்வளோ தான் மற்றபடி வேற எதுவும் எனக்கு மூவிலையோ இல்லை சாங்லையோ எனக்கு ஃபேவரட்னு எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு வாட்டி பார்ப்பேனா அதோடய சரி அவ்வளோதான் அதை அந்த இடத்துலையே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்றதனால் ஃபேவர்ட்னு எதையுமே வச்சிக்கிறதில்லை என்ன வேற என்ன அவ்வளோதான் மற்றபடி சாங் மூவி இந்த வலைத்தளங்கள் இதெல்லாம் அவ்வளோவா நான் பார்க்குறது இல்லை